பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது இருவத்திநாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு ஏழு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருவத்திநாலு எட்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு